எங்கள் வீட்டில் சமையல் பொருட்களான இட்லி பவுடர் சர்க்கரை உளுந்து மஞ்சத்தூள் சீரகம் கடுகு உப்பு சர்க்கரை காப்பி பவுடர் கொள்ளு பருப்பு துவரம் பருப்பு இந்தந்த சமையல் பொருட்களெல்லாம் நாங்கள் ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தனால அதில் வந்துட்டு எறும்பும் பூச்சியும் அதிகமாக வந்துடுது அது கீழே அந்த ஸ்டீல் கண்டெய்னர் கீழே விழுந்தால்அது வந்து அந்த மூடி வழைஞ்சு கீழே கொட்டிடுது எல்லாம் அதனால் ஒரு சேஞ்சுக்காக ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆட் பார்த்தன் அந்த அடில் ஆஃபரில் ட்வெல் ப்ளாஸ்டிக் கண்டெய்னர் த்ரீ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணுறன் அப்படினு சொன்னாங்க சரினு சொல்லி நானும் அந்த ப்ளாஸ்டிக் கண்டெய்னரை வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தன் எங்கள் வீட்டில் சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தன் அதில் எந்த ஏர்ரும் போகாமல் சீக்கிரமாக பூச்சிகள் எதுவும் வராமல் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது வந்து ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு இப்போது வாங்கி ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சி அது கீழே விழுந்தால் அந்த மூடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டீல் கண்டெய்னரை விட ப்ளாஸ்டிக் கண்டெய்னர் எங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்பவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது ரொம்ப காலமும் வருது இதில் சின்ன பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்கும் ஸ்டீல் கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் பெரிய ப்ளாஸ்டிக் கண்டெய்னரில் சர்க்கரை போட்டு வச்சு போட்டு வைப்போம் சின்ன கண்டெய்னரில் கடுகு சீரகம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைப்போம்